கேடிஎம் டியூக் அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி அல்ட்ரா வோல்ட் எஃப்ஸ் செவன்ட்டி செவன் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்லெண்டர் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டென் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென்